ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இருபத்தி எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு பத்து மூணு ரெண்டாயிரத்தி எட்டு